வாங்க உக்காருங்க ம் சொல்லுங்க உடம்புக்கு என்ன பிரச்சின அப்படிங்களா நைட் என்ன சாப்பிட்டிங்க வேறு இந்த ம மைதா மாவில் செஞ்ச சாப்பாடு கடையில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படிங்களா நைட் நல்லா தூங்குனீங்களா ஆ இப்போ நல்லா பார்த்துக்குங்க இந்த தூக்கம் நல்லா தூங்கணும் தூங்காமல் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சிங்கனால் அப்புறம் அப்படிதான் இருக்கும் ம் ம் சாப்பாடு கொஞ்சம் நல்லா ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிட்ணும் ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கினிங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க வீட்டிலே ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க தூ ம் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க ம் ம் உங்களுக்கு என்ன வாந்தி தானே வருது இந்த தயிர் சாப்பாடு ரசம் அப்புறம் இந்த ஃபுரூட்டு வெஜிடபுளில் கேரட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க ம் ம் அப்புறம் வேறு எதாவது பண்ணுதா ம் ம் ஆ நீங்கள் கொஞ்சம் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து வேலை பார்க்கறதால அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் லீ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்டு வெஜிடபுள் இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த சிக்கன்னு மட்டன் இந்த மாதிரி நாண்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க உங்களுக்கு ஆ அதிகமாக டைஜிஸ் ஆகமாட்டேங்கிது கொஞ்ச உங்கனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஒரே இதாக நிறையா சாப்பிட வேணாம் ம் கொஞ்சம் காலையில் எழுந்திரிங்க காலையில் கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சி கொஞ்சம் இயர்லி மார்னிங்கில் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி போல் கொஞ்சம் வாக்கிங் போய்விட்டு யோகாயெலாம் செய்யுங்க அப்புறம் கொஞ்சம் நியூட்ரிஷியன் சத்துயெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது விட்டமின் டி வெயிலில் இருந்திங்கனால் விட்டமின் டியெலாம் கிடைக்கும் கொஞ்சம் விட்டமின் ஏ சி இந்த மாதிரி கிடைக்கிற ஃபுரூட்டாக வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் இந்த கொஞ்சம் மாத்திரயெல்லாம் எழுதித்தரேன் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் வாக்கிங் யோகாலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க பார்க்கலாம் ம் சரிங்க